இட்லி தோசை புட்டு இடியாப்பம் பூரி வடை காளான் தோசை இது பொடி தோசை கறி கொழம்பு மீன் கொழம்பு வத்தல் கொழம்பு தயிர் சாதம் முட்டை கொழம்பு சாம்பார் சாதம் சிக் எலுமிச்சபழம் சாதம் புளி சாதம் இ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏ ஷு இது நாட்டுக்கோழி பிரியாணி கார்ன் பிரியாணி காளான் பிரியாணி காளான் கொழம்பு பருப்பு சாம்பார் புளிக்கொழம்பு வத்தக்கொழம்பு கத்திரிக்காய் கொழம்பு எ எற கேசரி ரவா கேசரி புட்டு இடியாப்பம் சேமியா பிரியாணி ப்ளாக் தோசை சாக்லேட் தோசை இன்னும் க கம்பங்கூழ் ராகிக்கூழ் வரகரிசி சிகப்பரிசி சாதம் வரகரிசி சாதம் குதரவாலி அரிசி சாதம் தினை அரிசி சாதம் இப்போ க கருப்பு கவுனி அரிசி சாதம் கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சி உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி தேங்காய் மிட்டாய் இட்லி தோசை இட்லிக்கு சட்னி தேங்காய் சட்னி மிளகா சட்னி கா கார சட்னி வத்தக்கொழம்பு கடல மிட்டாய் தேன் மிட்டாய் எள் மிட்டாய்